ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகாதார ஆய்வாளர்ங்கிற ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் முடித்திருக்கேன் இப்போது வந்து என்னன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதாவது வேறு படிச்சுட்டு இருக்கேன் இது ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா எப்போ எனக்கு போஸ்டிங் வரும் அப்படின்னுட்டு தான் அது சுகாதார ஆய்வாளர் போஸ்டிங் எப்போ கிடைக்கும் எப்போது நான் வேலைக்கு போகணும் அப்படின்னுட்டு தான் இருக்கேன் இவன் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கான் இதையும் படித்து முடிச்சுட்டு சானிடரி இன்ஸ்பெக்டர் அதாவது என்னென்னா உணவு கலப்பட துறைன்னுட்டு அது ஒன் இயர் கோர்ஸ் இருக்குது அது வந்து மதுரையில் படிக்க தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹெச்ஐ வேலை பார்த்து சுகாதார ஆய்வாளர் போஸ்டிங் கெடைச்சிடுச்சுன்னா அதையும் படித்து முடித்திடணும் அப்படின்னுட்டு எனக்கும் அம்மாவுக்கும் பெரிய ஒரு லட்சியமே அது தான் சுகாதார ஆய்வாளர்னா என்னென்னா ஒரு ஃபைவ் தவுசண்ட் பாப்புலேஷனுக்கு ஒரு பிஹெச் இருக்கும் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே வந்து சுகாதார ஆய்வாளர் அவங்க அதாவது ரெண்டு பேர் இருப்பாங்க கிரேட் ஒன்னு கிரேட் டூன்னுட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங் போடுகிறப்போ என்னென்னா கிரேட் டூவாக தான் போடுவாங்க அப்போது என்ன பண்ணணும் அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போது வந்து ஒரு அது ஒரு ஏழு எட்டு ஊர் இருக்கும் ஒரு பிஹெச்சுக்கு ஒரு பிஹெச்சுக்கு கன்ட்ரோலில் அந்த ஊருக்கெல்லாம் போய்ட்டு அங்கே வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த வாட்டர் டேங்கை ஃபஸ்ட்டு வாட்டர் சாம்பிள் கலெக்ஷன் பண்ணுவோம் பிளட் சாம்பிள் கலெக்ஷன் என்னாத்துக்குன்னா மலேரியா டெங்கு அதுக்கு அப்புறம் பைலேரியா இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வந்து பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் தென் அங்கே ஏதாச்சும் ஒரு கேஸ் ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது எதாச்சும் ஒரு டெங்கு கேஸாக இருக்கட்டும் ஒரு டைபாய்டு கேஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி கேஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு விசிட் பண்ணிட்டு அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அந்த மாதிரி இதலாம் பார்க்கணும் அண்ட் தென் ஒரு போலியோ கேம்ப்பு போலியோ கேம்ப்புக்கான இன்ஸால்மெண்ட் அது மாதிரி இதலாம் அது ரெடி பண்ணுறது அது போல் பண்ணுவோம் அண்ட் தென் எவெரி தர்ஸ்டே அந்த ஏரியாவில் எங்கே எங்கேலாம் ஸ்கூல் இருக்கோ அங்கேலாம் போய்ட்டு அந்த பசங்களுக்கு அயன் நம்ம உடம்புக்கு எப்படிலாம் ஐயன் தேவைப்படுது அப்படின்ற அதுக்கான ஒரு விழிப்புணர்வை தந்து ஐயன் டேப்லெட் வீக்லி தர்ஸ்டே எல்லா பாசங்களையுமே அந்த ஐயன் டேப்லெட் சாப்பிடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம் அப்பறம் அங்கே அந்த ஏரியாவில் எங்கே எங்கேலாம் அந்த பால்வாடினு சொல்வாங்கள்ல குட்டி குட்டி பசங்கள்லாம் இருக்கும்ல அங்கேலாம் போய்ட்டு நல்ல சுகாதாரமான முறையில் சமைக்கிறாங்களா எல்லா பசங்களுக்கும் அந்த சத்துமாவு போய் சேருதா அது மாதிரி விசிட்லாம் பண்ணுவோம் அப்புறம் அடுத்தது வாட்டர் கரெக்ஷன் பாக்கிறப்போ அதாவது குளோரினேஷன் அந்த வாட்டரில் வந்து கரெக்டான குளோரின் இருக்கானு வந்து பாக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த வாட்டர் டேங்க்கு கிட்டே ஒரு பாட்டிலில் வந்து வாட்டர் கலெக்ட் பண்ணிட்டு ஓடிஏன்னு ஒரு சொலுஷன் இருக்கும் அது சொலுஷன் விட்டு பார்த்தா ஒரு கார்டு மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு கலர் வரும் அந்த ஓடிஏ சொலுயூஷன விட்டால் அந்த ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதில் வந்து இதில் கரெக்டாக குளோரின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அவங்க குளோரின் இருக்குது அதே லெவல் வந்து அதில் லாஸ்ட்டு அந்த டேங்க் எங்கே அந்த டேங்க்கோட கனெக்ஷன் எங்கே லாஸ்ட்டாக முடியுதோ அங்கேயும் போய் பார்க்கணும் அங்கே பாக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இருக்கணும் அங்கே வந்து அங்கேயும் அந்த வாட்டரோட கலர் சேஞ்ச் ஆகும் என்ன சேஞ்ச் ஆகும்னா ஒயிட் ஒயிட் கலராக இருக்கிறது வந்து எல்லோ கலராக மாறும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த வந்து வாட்ரு வந்து குளோரினேஷன் இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து நம்ம அதுக்கான ப்ராஸஸ் வந்து குளோரினேஷன் பண்ணணும் குளோரினேஷன் என்ன எப்படி பண்ணணும்னா சிக்ஸ்ட்டி செவன் சிக்ஸ்ட்டி செவன் பெர்ஸன் சிக்ஸ்ட்டி செவன் இன்ட்டு தர்ட்டி த்ரீ அப்படின்னா சிக்ஸ்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து லைம்ஸும் குளோரைடும் தர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து லைம் சோடான்னு சொல்கிறாங்க ஒரு இதுவும் அது எல்லாத்தையும் கரைத்து கரைத்து ஒரு வாளியில் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி அந்த கரைச்சி இருக்கறப்போ அந்த தண்ணி வந்து தண்ணி வந்து வெளில எடுத்துடணும் பேஸ்ட் மாதிரி இருக்கும் அது வந்து அந்த டேங்க்கில் வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி கரைகிற வரைக்கும் விட்டால் அது வந்துடும் அது ஓரளவுக்கு அந்த டேங்க் வந்து குளோரினேஷன் ஆகிடும் அதாவது எப்படி எடுத்துக்கணுன்னா தவுசண்ட் லிட்டருக்கு வந்து ஃபோர் கிராம்ன்னுட்டு அந்த கெப்பாஸிட்டி அந்த வாட்டர் டேங்க்கோட கெப்பாஸிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கான ஹோல் இப்போ வந்து ஃபிப்டீன் ஃபிப்டீன் தவுசண்ட்னா அப்போது தவுசண்ட் லிட்ரு தவுசண்ட் லிட்டருக்கு ஃபோர் ஃபோர் கிராம் குளோரின் எடுத்துக்கணும் அது போல் ஃபிப்டீன்னா அதுக்கான இது அந்தளவுக்கு எடுத்து குளோரினேஷன் பண்ணால் அந்த வாட்டரோட லெவல் கரெக்டாக இருக்கும் இது போல் தான் எல்லா இப்போது வந்து ஹெச் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஜாபும் நல்லா லைக் பண்ணி பண்ணணும் போலியோ கேம்ப் அது போல் போலியோ கேம்ப்பும் எடுத்துக்கிட்டால் அந்த எங்கே இப்போ நம்ம போலியோ கேம்ப் ஸ்பாட் பண்ணுறமோ அந்த அந்த ஏரியாவோட ப்ரெசிடெண்ட்டை ஃபஸ்ட்டு போய் கன்வே பண்ணி அந்த ஏரியாவில் வந்து கரெக்டாக இந்த வாட்டர் சப்ளை அங்கே என்னென்ன கேம்ப்புக்கு என்னென்ன பெசிலிட்டிஸ்லாம் தேவையோ அதல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அனோன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த டயத்தில் இது மாதிரி போலியோ கேம்ப்பு நடக்குது அஞ்சு அதாவது பிள்ளைங்க போலியோ ஒழிக்கிறதுக்கு தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் ஆல் பாக்கிறப்ப போலியோ வந்து கொறைஞ்சிடுச்சி ரொம்பவும் ரேர் தான் அஞ்சு வயசுக்குள்ளேயும் இருக்கறவங்களுக்கு தான் போலியோ ட்ராப் இந்த குட்டி பசங்களுக்கு அதில் வந்து சொல்லணும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட அதை வந்து அலோன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அதையும் ஸ்பெஸிஃபிக்காக ஒரு அரேஞ்மெண்ட் பண்ணி அந்த எங்கே இங்கே இந்த ஸ்கூலோ ஒரு அங்கன்வாடியோ ஒரு பால்வாடியோ ஒரு காமன் ப்ளேஸில் தான் எப்படியும் ஒரு கேம்ப் போட முடியும் அந்த காமன் ப்ளேஸை சூஸ் பண்ணி இந்த ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி அதே டேட்டில் ஒரு டைம் காலையிலேருந்து மாலையோ அந்த டே டைமை பிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து அவங்க எல்லோரும் வந்து போலியோ ட்ராப்ஸு குழந்தைகளுக்கெல்லாம் போட்டுட்டு போகணும் இதுபோல் சொல்லணும் மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஜாப் பிடிக்குதோ பிடிக்கலியோ அது நல்லா லைக் பண்ணி லவ் பண்ணி பண்ணால் அவங்களுக்கே வந்து ஜாப் மேலே நல்ல லவ் வந்து நல்லா ஸ்போர்டிவ்வாக பண்ணலாம்